ஹலோ ஆ மாட்டு டாக்டரு மேடமா இல்லை வீட்டில் வந்து மாட்டுக்கு கொஞ்சம் செனை ஊசி போடணும் நீங்கள் வர முடியுமா பசு மாட்டுக்கு இன்றைக்கு வர முடியுமா இன்றைக்கு இப்போது ஊசி போடுறதுக்கு நாளைக்குன்னால் எப்போது வருவீங்க காலையிலையா எத்தனை மணி போல் வருவீங்க அப்படியா என்ன அதுவும் அதுபோக மாட்டுக்கு வாயிலெலாம் புண்ணாக வேறு இருக்குது அதனாலே அதுக்கு ஆ ஆ நீங்கள் வந்து எல்லா பறவைகளுக்கும் பார்ப்பீங்களா பறவைகளுக்கும் பார்ப்பீங்களா அப்படியா இது மா மாடு ஒரு எட்டு மாடுக்கிட்ட இருக்குது அதுபோக கோ வாத்து நாய் எல்லாமே இருக்குது விலங்குகள் இல்லை நாங்கள் வந்து பண்ணை கணக்காக வச்சு நடத்துகிறோம் ஆமாம் நீங்கள் கொஞ்சோம் வெள்ளன்னே வந்தீங்கன்னால் கொஞ்சம் பார்த்துட்டு போவீங்க ஏன்னால் நிறையா மிருகங்கள் இருக்கிறனால நீங்கள் பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் லேட்டாக வந்தீங்கன்னால் பார்க்க முடியாது அதுதான் இது இப்போ வாத்துக்கும் வந்து சாப்பிட்ட உடனே இரை ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா பாத்ரூமாக போயிட்டே இருக்குது அதுக்கும் மருந்து கொடுக்கணும் சரி வந்துருவீங்கள்லை கண்டிப்பாக இது நாய்க்கு முடியாக உதிருது அதுக்கும் ஏதாச்சும் ஷாம்ப்பு ஏதாச்சும் உண்டா அப்படியா சரி சரி சரி உங்களுக்கு செல்லில் லொக்கேஷன் அனுப்பையா வீடு பார்த்து வந்துடுவீங்களா எங்கள் வீடு முக்கில் இருக்குது நீங்கள் வந்து ஆ நீங்கள் வந்து இந்த மாட்டுக்காரங்கள் வீடு எங்கேருக்குன்னு கேட்டீங்கன்னால் வந்துடலாம் ஆ சரிங்க